பைக்கு டெய்லி நிறுத்திட்டு எடுக்கிறோம் எடுக்கிறப்ப வந்து துணியில் தொடைச்சிட்டு தொடைச்சிட்டு நல்லா கிளீன் பண்ணுறோம் அப்புறம் காற்று இருக்கானு பாக்கிறோம் சுட்ச்சை போட்டு லைட் எரியுதான்னு பாக்கிறோம் அப்பறம் நொம்ப நேரம் போனோம்னா அதாவது சோர்வடையிறதில்லை கொஞ்சம் உடம்புலாம் வலிக்கிற மாதிரி இந்தமாதிரி லாங்கில் போகையில வந்து இப்போது முன்னாடி பின்னாடி சைடெல்லாம் பார்த்து போகணும் இப்போ இன்னைக்கு வந்து ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகணும் இன்னைக்கு பயணத்தின் போது மற்றபடி தனிப்பட்ட முறையில் போகையில் அவ்வளோதான் டபுள்ஸ் போகையில வந்து பின்னாடி உக்காந்துருக்குறவங்க ட்ரெஸ் எல்லாம் துணிமணி நல்லா போட்டுருக்காங்களா உள்ளே சக்கரத்துக்குள்ளே மாட்டுதா அப்படீன்னு பார்த்து போகணும்